ஹலோ சரவணா மெஸ்ஸுங்களா விழுப்புரத்துலிருந்து திவ்யா பேசுகிறேன் மண்டே அன்னக்கி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இன்னிக்கும் டெலிவரி பண்ணிவிட்டு போறீங்களா ஆ ஓகே ஆமாம் சேம் டே சேம் அதே மாதிரி தான் ஆனால் அது கூட வந்து சம் சைடிஷ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணனும் அதை நான் சொல்றேன் அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுங்க ஆ ஓகே அன்னைக்கு கொடுத்தீங்க இல்லை அதே மாதிரி வந்து அமௌன்ட் வந்து டேரெக்ட்டாக பே பண்ணனுமா இல்லை ஜிபேவில வந்து சென்ட் பண்ணிடுவானா ஓகே ஜிபேல அன்னக்கி மாதிரி ஜிபேல சென்ட் பண்ணிடுறேன் ஓகே தேங்கஸ்ண்ணா